சட்ட ஆவணங்கள் வாங்குறது வந்து முந்தையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது எப்படி இருந்துதுன்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கணுன்னாலும் ஒரு நாள் நம்ப காலேஜ் படிச்சாலும் சரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி எங்கள் ப்ளேஸில் ஒர்க் பண்ணாலும் சரி லீவு போட்டுவிட்டு பர்மிஷன் வாங்கிகிட்டு அங்கே போய் அவங்கள்ட சைன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும் அவங்க வந்து டூ டேஸ் இன்னைக்கு வரல இல்லை வெளில விசிட் போய்ருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயும் போய் சைன் வாங்கிகிட்டு அவங்க ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் நம்ம பே பண்ணுறா மாதிரி இருக்கும் தாசில்தார் ஆ ஆஃபீஸ் போகறா மாதிரி இருக்கும் இதை மாதிரி நிறைய அதுவும் லேண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒன்னாக இருக்கும் அப்போ அந்த மாரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனா அந்த பர்த் சர்ட்டிவிகேட்டு டெத் சர்ட்டிவிகேட்டு காலேஜ் சம்மந்தமாக ஒர்க் சம்மந்தமாக சின்ன சின்ன சர்ட்டிவிகேட்லாம் இப்போ ஈஸியா நெட் சென்டர்லயே முடிச்சிரலாம் கொஞ்சம் ஒரு ஃப்ஃப்டி ஒன் ஃப்ஃப்டி இத மாரி கொடுத்து ப்ரௌசிங் சென்டர்லாம் முடிச்சிரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஈஸியாக இருந்தாலும் ஆனால் லேண்டு விஷயோங்குறா மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயோம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குற அமௌண்ட் கொடுக்குறா மாதிரி இருக்கும் அவங்களு அவங்க எதிர் பார்க்குற விஷயத்த நம்ப கொடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் சில டாக்குமெண்ட் வந்து நம்ம எடுக்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயோம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமான விஷயோம் தான்